எழுத்துப் பணி எழுதுவது அப்படிங்கறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இதில் நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு நான் நிறைய கவிதைகள்லாம் வந்து எழுதியிருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கவிதை எழுதுவது அப்படிங்கறது எழுத்துப் பணியில் முன்மாதிரிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படினா எனக்கு சடனாக ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஜெயகாந்தன் அவருதான் அவருடைய ஸ்டோரீஸ் வந்து இந்த ஹலோ எப்ஃஎம் நான் வந்து கேட்கும்போது அதில் வந்து சகா அவர் சொல்வார் சகாவுடன் டைரி அப்படிங்கிற நிகழ்ச்சி அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷ்யம் அதில் வந்து அவர் நிறைய எழுத்தாளர்களைப் பற்றி சொல்வார் தென் வந்து கல்கி கல்கியோட அந்த பொன்னியன் செல்வன் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இவங்களான்தான் என்னுடைய ரோல் மாடல்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ளஸ் வந்து எனக்கு எழுத்து மேல் சின்ன வயசுலேருந்தே நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு